நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து எண்டர்டைன்மெண்ட் அந்த விஷயத்துக்காக நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கெலாம் ஒரு சிலர் எல்லாம் வருவாங்க அப்படியெல்லாம் வரும்போது நம்ப என்னென்ன பார்க்கலையோ கோயிலெல்லாம் நிறையா இருக்கும் தமிழ்நாட்டில் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கும் விசிட் பண்ணுறதுக்கும் நிறையா பேர் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க தமிழ்நாட்டுக்கு அப்போ வந்து மோஸ்ட்டாக லைக் பண்ணுறது எதுன்னால் டெம்புல்ஸ் அண்டு பழைய காலத்திலலாம் அவங்களோட நாடகங்கலள் அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கும் இப்போ கிராமத்துலெலாம் பார்த்தோம் அப்படின்னா திருவிழாக்கள் வந்து நிறையாவே வரும் ஸோ அதெல்லாம் பார்க்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறையா கோயிலெல்லாம் இருக்குது ஸோ அந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுறதுக்காகவே அந்த கோயிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போது ஒரு கல் ஒரு பெரிய கல் செஞ்சது அந்த மாதிரியெல்லாம் நிறைய கோயிலெல்லாம் இருக்குது ஸோ அந்த ஆர்ட்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சுற்றுலா பயணிகள் அந்த மாதிரியெல்லாம் வருவாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு ஸோ வரும்போது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்காக இருக்கும் ஸோ அதை பார்க்குறப்ப ஹேப்பியாகவும் இருக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் திருவிழான்னு வந்துச்சுனா அந்த திருவிழாவில் நடக்கிற கூத்து கல்ச்சர்ஸ் இது எல்லாமே அவர்களுக்கு வந்து ஹேப்பியாக இருக்கும் அண்டு இதுக்காக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வராங்க இதை வந்து மோஸ்ட்டாக லைக் பண்ணுவாங்க இந்த திருவிழாக்களை நடக்கிறது கோயிலை பார்க்கிறது இதெல்லாம் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க சுற்றுலா பயணிங்கள் ஸோ இதை பார்க்கிறதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா பயணிங்கள் வந்து வந்திடறாங்க